ஆமாம் ஐஸ்கிரீம் ஷாப் தான்

ரேட்டு நீங்கள் ஐஸ்கிரீம் எல்லாமே கிரீமா உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கூப் கணக்கில் வேணுன்னால் கிலோ கணக்கில் கொடுப்போம் அதிகமாக வேணுன்னால் கம்மியாக வாங்கினீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து இங்கே சாப்பிட்றதுனாலும் சாப்டல்லாம் நாங்கள் திருச்சியில் கடை வச்சுருக்கோம் இப்போ பிரான்ச் நாகப்பட்டினத்தில் ஓப்பன் பண்ணிஉய்ருக்கோம் ம் உங்களுக்கு ஸ்டாபெர்ரி ஃப்ளேவர் வேணுமா ஆ வேறு நீங்கள் என்னென்ன எவ்வளோ எவ்வளோன்னு சொன்னீங்கன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பேக் பண்ணலாம் வீட்டில் கொடுக்கணுமா இல்லை அப்படியா சரி உங்கள் அட்ரஸ் அமுச்சு விட்ருங்க ஆ ஆமாம் அமௌண்ட்டு ஜிபே பண்ணிடலாம் ம் ஆமாம் ஆமாங்க உங்களுக்கு வந்து பட்டர் ஸ்காட்சு வெண்ணிலா ஸ்டாபெர்ரி மூணுந்தான் வேறு வேறு எதுவும் உங்களுக்கு வேணாமா சரி ஓகே மேங்கோ ஃப்ளேவரெல்லாம் இருக்குது நம்மகிட்டே நிறைய ஃப்ளேவர் இருக்குது புளூபெர்ரி அதுக்கப்புறம் நிறைய இருக்குது நீங்கள் வேணால் வாங்க வந்துவிட்டு டேஸ்ட்டு செக் பண்ணுங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது மூண வாங்கிக்கோங்க எல்லாமே ரொம்ப நல்லாருக்கும் நாங்களே ஓனா தான் பிரிப்பேர் பண்ணுறோம் நீங்கள் வந்தீங்கன்னால் பார்த்துட்டு வாங்கிக்கலாம் சரி ஓகே நீங்கள் வந்துவிட்டு கால் பண்ணுங்க இல்லை வர முடியாது அப்படின்னாலும் ஃபோன் பண்ணுங்க ஜிபே பண்ணீங்கன்னால் உங்களுக்கு டெலிவரி பண்ணிடறோம் சரி ஓகே